ஹலோ ரேவதி ஏஜென்சிங்களா சார் நாங்கள் உங்கள் ஏஜென்சியில் ஒரு கேப் புக் பண்ணி இருந்தோம் சுற்றுலாதலத்திற்கு போகிறதுக்காக ஆனால் கேபும் வரலை கேப் ட்ரைவரும் வரலை ஃபோனும் எடுக்கலை சார் நாங்கள் புக் பண்ணும்போதே சொன்னோம் காலையில் ஆறு மணிக்கு வரணும் நாங்கள் சுற்றுலா வெளியூர் போகணும் என்று சொன்னோம் ஆனால் ட்ரைவரும் வர்லை நான் பண்ணுற ஃபோனையும் எடுக்கலை உங்களை நம்பிதான் நாங்கள் புக் பண்ணிணோம் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்புறோம் எப்படி சார் உங்கள் கிட்ட நாங்கள் கேப் புக் பண்ண முடியும் நம்பிக்கையே போயிட்டுது இனிமேல் இந்த இந்த மாதிரி பண்ணாதிங்க எங்களுக்கு இதற்கு காரணம் சொல்லுங்க எங்கள் பணத்தை திருப்பி கொடுங்க சார்